இப்போ வந்துங்க காலமே வந்து ஒரு மாற்றமான சூழ்நிலையில போய்ட்டுருக்குதுங்க மழை வர காலத்தில் வெயில் அடிக்குதுங்க வெயில் அடிக்கிற காலத்தில் மழை வருங்க மழை வருதுங்க அப்புறம் குளிர் ஆகிற காலத்தில் புழுக்கமாக இருக்குதுங்க புழுக்கமாக இருக்கிற காலத்தில் குளிர் அடிக்குதுங்க பருவ காலமே மாறி நடக்குதுங்க இப்போ இந்த காலத்துலியெல்லாம் மழை புடிச்சு இப்படி பெஞ்சிட்டிருக்குதுங்க நம்ம வாழ்க்கையில இந்த கார்த்திகை மாதமெல்லாம் மழை பெஞ்சி இந்தமாதிரிகள்ளெல்லாம் தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு போனது நாங்கள் பார்த்ததில்லைங்க இனி வந்து மழை இனி தொடர்ந்து பெஞ்சிட்டிருந்தா கொஞ்சம் கஷ்டம் தானுங்க அதனால் வந்து இனி வெயிலெல்லாம் விட்டாதானுங்க ஜனங்களுக்கு ஒரு இதாகருக்குங்க அதாவது வந்து குளிர் காலத்தில் வந்து புழுக்கமாக இருக்குதுங்க புழுக்கமான காலத்தில் குளிர் அடிக்குது இந்த வெயில் அடிக்கிற காலத்துக்கு வெயில் அடிக்குறதில்லிங்க மழை அடிக்குதுங்க இது வந்து ஜனங்களுக்கு வந்து ரொம்போவுமே ஒரு கிளைமேட்டே சேஞ்சுல்லாமா இருக்குதுங்க அதனால் என்ன நேரத்தில் எப்படி மா மழை வருது எப்படி வெயில் அடிக்குதுனு சொல்லமுடியமாட்டிங்குதுங்க அதனால் புழுக்கமான காலத்தில் அந்தமாதிரி ஜ அந்தமாதிரி இருந்தால் ஜனங்களுக்கு புழுக்கமா இருக்குதுனு சொல்லி இதாயிருக்குங்க குளிர் அடிக்கிற காலத்தில் புழுக்கமாருக்குற போது எங்களுக்கே வந்து கஷ்டமாக தெரியிதுங்க